ஆ சாய் சுப்ரபாரத் வெஜ் ரெஸ்டாரண்ட்டா நான் வந்து ராணிபேட்லிருந்து கால் பண்ணிணேன் எனக்கு ஃபுட்டு வேணும் ஆட்ரு பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட என்னென்ன இருக்குது ஆ ஓகே எனக்கு ஆலு பாலக்கும் மட்டர் பன்னீரும் வேணும் கிடைக்குமா காஸ்ட்டு எவ்வளோ ஆகும் ஓகே அப்புறம் ஓகே இது அதுக்கு சைடிஷ்ஷு வேறு ஏதாவது கிடைக்குங்களா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது சரி ஓகே நான் உங்களுக்கு என் என் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் பில் ஆன்லைனில் பே பண்ணிணா போதுங்களா இல்லை இல்லைங்க அதுவே போதும் எனக்கு ஆ அதுக்கூட பட் பட்டர் நாண் மட்டும் கொடுத்தனுப்புங்க ஆ நான் என்னோடய அட்ரஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஆன்லைனில் உங்களுக்கு பே பண்ணுறேன் ஆ சரி ஓகே ஆ சரி ஓகேங்க நான் உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறேன் எவ்வளோ ஆகும் மொத்தமாக சரி நான் உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறேன் மேம்